இரண்டு மாதங்களுக்கு முன் தான் நான் கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்தேன் என் கணவருக்கு வேலை கெடைச்சிது அப்படின்றதுனால இங்கே பார்த்திங்கன்னா யாருமே பேசுகிறதே கிடையாது அவங்கவங்க வீட்டை லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க யாருமே யார்கிட்டேயும் வந்து பேசவும் மாட்டேங்கிறாங்க போன வாரம் என் பையனுக்குப் பிறந்த நாள் வந்துது அங்கே வந்து நானே போய்விட்டு வீட்டில் அவங்கள கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தேன் யாருமே வரல நான் என் பையன் எங்கள் வீட்டுக்காரர் மூணு பேர் மட்டுந்தான் அதை பிறந்த நாளே கொண்டாடுனோம் ஆனால் இதே பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஒரு சின்ன குழந்தக்கிட்ட என் பையனுக்கு பிறந்த நாள்டா அப்படின்னு சொல்லிட்டால் அவன் போய் எல்லார்கிட்டேயும் சொல்லிவிடுவாங்க எனக்கு சேர்ந்தவங்க எல்லோருமே வந்துடுவாங்க நானே கூப்பிட்ல்லன்னா கூட அவங்க வந்துடுவாங்க வந்து எல்லோருமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த விழாவே நல்லா பெருசாகிடும் எல்லா சொந்தக்காரும் வந்துடுவாங்க அழைக்காமலே வந்துடுவாங்க ஆனால் இங்கே நாம் போய் வேண்டி அழைச்சாக்கூட யாருமே வரதில்லை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரு வேலைக்குப் போன பின்னாடி என் பிள்ளையை ஸ்கூலுக்கு அமிச்சிட்ட பின்னாடி யார்கிட்டயும் பேசவே முடியறதில்லை அவகவுங்க போய் வீட்டை லாக் பண்ணிக்கிறாங்க இங்கே வந்து டிவி பாக்கலாம் ஃபோன் பாக்கலாம் அவ்வளோதான் அந்த டிவி அந்த ஃபோனை பார்த்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது ஏன்னால் யார்கிட்டையுமே பேசமுடில கிராமத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லார்கிட்டயும் பேசறதே பொழுது போய்டும் என்ன டைம் ஆச்சு சாயந்தரம் ஆச்சுன்னு கூட தெரியாது பார்த்தா ஆனால் ஈவினிங் சாயந்தரமும் ஆகிடும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் சாப்பிட்ன்னாக்கூட ஒரு மாம்பழம் சாப்பிட்ன்னாக்கூட அது வந்து கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க அதே கிராமத்தில் மரத்துலேயே பழுத்திருக்கும் அதை பறித்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இனிமையாக இருக்கும் ஒரு தேங்காய் தேங்காய்த்தண்ணி அந்த இளநீர் கூட நம்ம குடிக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரோட்டோர கடையில் தான் அந்த இளநீர் வச்சிருக்காங்க அந்த இளநீரை சாப்பிடம்போது அதில் இருக்கிற அந்த ஈரத்தை விட சூடுதான் அதிகமாக இருக்குது அந்த வெயிலோடய சூடு தான் அதிகமாக இருக்குது நிறைய வண்டிங்க நிறைய பொல்யூஷனாக இருக்குது ஆனால் நாங்கள் இங்கேயே இருந்தாலேயும் மாதத்துக்கு ஒரு டைமாவது நான் கிராமத்துக்குப் போயிட்டு அங்கே இருக்கிற காற்றைச் சுவாச்சிட்டு எல்லார்கிட்டயும் பேசிட்டு வந்தால்தான் எனக்கு நல்லாயிருக்கும்